தோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயங்களை ஆக்சிரென்ட் ஆகுது குடிக்கன் றது எல்லாமே பேப்பரில் கரெக்டாக போட்டுர்றாங்க ரெண்டாவது வந்து உங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா நெட்லேயும் பார்க்கறாங்க ஒவ்வொருத்தரும் இப்போ இப்போ நானே வெளியே போகிறேன்னு வச்சுக்ங்க ஒரு பக்கம் ஆக்சிடென்ட் ஆனாலும் அதை போட்டால் எடுத்து நம்ம பக்கத்தால் உள்ளவங்களுக்கு சொன்னால் அப்படியே அப்படி அப்படியே பரவிட்டு வருது இது நடக்கிற விஷயம் பேப்பர்லேயும் வந்துடுது உங்களுக்கு ஃபோன்லேயும் வந்துடுது நெட்லேயும் வந்துடுது எல்லா பக்கம் வந்துட்தாமா இருக்குது உண்மையை தான் போடுறாங்க நடக்காதது எதுவுமே இல்லைங்க என்னங்க எது நடந்தாலும் நடக்காதது எதுவுமே இல்லை இப்போது எங்கே ஒரு ஆற்றுக்குள்ளயே ஒருத்தேன் இறந்தாலும் அதை போட்டால் எடுத்து தூக்கி எல்லாத்தையும் காமிச்சுக்கிறாங்க ஃபயர் சர்வீஸ் வருது போலீஸ்காரர் இருக்காங்க அவங்களும் பார்த்துக்குறாங்க அது பேப்பர்லேயும் வந்துடுது பற்றாது நெட்டுலேயும் வந்துடுதுங்க அவ்வளோதான் நடக்கிற உண்மையை எல்லாமே அப்படியே வந்துகிட்டேதான் இருக்குங்க எப்போவுமே நடக்கிற உண்மை உண்மை தான் பேப்பரில் போடுறதும் சரி நெட்டில் வரதும் சரி கண்ணில் பார்க்குறதும் நண்பன் யாராவது இருந்தால் அவங்க போ போட்டா எடுத்து அனுப்புச்சி எல்லாத்தையும் அனுப்புச்சி விட்டுட்தான் இருக்காங்க